நாங்கள் கல்வராயன் மலைக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கற கல்வராயன் மலைக்கு போயிருந்தோம் அந்த மலையை ஏர்றது வந்து ரொம்ப சிரமமா இருந்தது அது வந்து வழுக்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மேடு இது ஒரு மாதிரி அதை பிடிச்சுட்டு ஏர்றதுக்கே ரொம்ப சிரமமா இருந்தது ஆனால் வந்து அது பயத்தை உண்டு பண்ணிணாலும் அதில் வந்து ஒருமாதிரி ட்ரிக் த்ரிலிங்காக எங் எனக்கு வந்து நிறைய அனுபவம் கிடச்சது அது இப்போ மேலே ஏற ஏற மலைவாழ் மக்களெல்லாம் வாழ்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது எல்லாம் போய் பா பார்க்கணுன்னு நான் சிரமப்பட்டு அந்த மரக்கிளைய அதெல்லாம் பிடித்து ஏறி போய் இதுபண்ணி பார்த்தேன் அவங்களோட பேசுனேன் அதெல்லாம் செய்யும்போது வந்து நிறைய அனுபவம் கிடச்சது அவங்ளோட வாழ்க்கை முறையை இதெல்லாம் வந்து கற்றுக்க பாத் பார்த்து தெரிஞ்சுக்கிறக்கூடிய அனுபவம் கிடச்சுது திருப்பி இறங்கும்போது இன்னும் ரொம்ப சிரமப்பட்டு அதை இறங்குறது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது அந்த மலை மேலே நின்று பார்க்கும்போது இடம் ஃபுல்லாக பார்க்க வந்து ரொம்ப அழகாவும் ரம்மியமாகவும் இருந்தது அதில் ஏறுனால் சிரமத்தலாம் வந்து அந்த காட்சியை பாக் பார்க்கும் போது கிடச்ச இதில் வந்து அது எல்லாம் வந்து எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு இருந்தது திருப்பி இறங்கும் போது ரொம்ப பயத்தோடையும் இதோடையும் அதை இறங்கி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டு நான் அந்த இடத்த இறங்கி வந்து வெளியே வந்தேன்